ஹலோ ஹலோ மேம் நான் உங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற பழ வியாபாரி தான் பேசுகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் பழம் ஏதாச்சும் வேணுமா இப்போ ஸ்னீஸ் சீஸ் சீஸ்னல் ஃபுட்டெலாம் அவைலபுளாக இருக்குது மாம்பழம் வாழைப்பலம் பழம் கோவா நீங்கள் சொல்லுங்கள் மேம் உங்களு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுத் தரேன் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும்ன்னு சொன்னிங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் இருக்குது இப்போ தான் மேம் எல்லாமே வந்துச்சு உங்களுக்கு என்ன தேவையோ நான் வந்து அதை வந்து போட்டுத் தரேன் மேம் ஒன் கேஜி வந்து டூ ஃபிஃப்டி மேம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் இருக்குது எல்லாமே மார்கெட்லேருந்து தான் மேம் வந்துச்சு இப்போ தான் இப்போ தான் மேம் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மேம் ஓகே வா எல் மஞ்சள் கலரில் வேணுமா பச்சை கலரில் வேணுமா மேம் அப்படியா இல்லைன்னா ரெண்டும் சேர்த்துக் கூட வாங்கிக்கோங்க மேம் அப்படியா ஆ ஓகே ஆ இருக்குது மேம் அதுவும் சீ சீஸ்னல் ஃபுட்டு தான் ஃப்ரூட்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா கொண்டு வரேன் மேம் அது எவ்வளோக்கு வேணும் ஹாஃப் ஹாஃப் கேஜி போதுமா ஒன் கேஜியாக போடுறேன் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது போதுமா

ஃபோர் ஃபிஃப்டி வரும் மேம் எல்லாமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்படி மேம் கம்மி பண்ண முடியும் எங்களுக்கு வர காசு கொடுக்குற காசே அதுதான் நாங்கள் கொடுத்து வாங்குகிறதே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் அதில் எப்படி மேம் கம்மி பண்ண முடியும் சரி மேம் ஒரு டுவெண்ட்டி ரூபீஸ் கம்மி பண்ணிக்கலாம் மேம் வேணுணா டெலிவரி ஓகே மேம் நான் ஈவ்னிங்கா கொண்டு வந்து கொடுத்துடவா வீட்டில் ஆ ஓகே நன்றி